ஹலோ யாருங்க ஆமாம் நீங்கள் ம் ஓகே எதுக்குங்க ரெக்கமண்டேஷனு என்ன டிகிரி மேம் என்ன டிகிரி நீங்கள் முடித்திருக்கிங்க அப்படிங்களா கண்டினியூவாகவே நீங்கள் வேறு எதுவும் படிக்கலைங்களா ஓகே உங்களுக்கு இங்கே பர்சன்டேஜ் எவ்வளோ ஓவர்ஆல் வருது ஓகே இது சட்டிவிகேட்லாம் வாங்கிட்டிங்களா காலேஜில் இருந்து ம் ஓகே ஓவர்ஆலு புரொவிஷ்னல்லாம் வாங்கிட்டிங்களா எது மாதிரி கம்பெனி பார்த்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்களா சரி ஓகே நீங்கள் மார்னிங் வந்து ஒரிஜினல் சட்டிவிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுங்க பார்த்துட்டு எந்த கம்பெனி அப்படின்னு எந்த கம்பெனின்னு நம்ம பார்த்து போட்டு கொடுப்போம் ம் ஆஃபிஸுக்கு வந்துடுங்க